என் வாழ்க்கையில் வந்து நான் டாக்டரு படிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பணம் கட்டுறதுக்கு ரொம் பணம் கட்டுறதுக்கு முடியல சரி நம்மளால பணம் கட்ட முடியல அம்மா அப்பாவால் பணம் கட்ட முடியல இல்லை நம்ம வேறு எதாச்சும் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரு வேணாம் வேறு எதாச்சும் படிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வேறு கோர்ஸை எடுத்தேன் எடுத்துட்டு அந்த கோர்ஸை நான் நல்லா நல்லபடியாக போயிட்டு இருந்தது போயிட்டு இருந்தது நான் சரி முடித்துட்டு நம்ம அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்குவோம் நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு நினச்சேன் என் பாப்பா இருக்காள் என் பாப்பாவை நல்லா பார்த்துக்கலாம் அவளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படினு நினச்சேன் நான் சின்ன வயதுலேட்டு எங்கள் அப்பா பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு வந்தேன் எங்கள் அப்பானால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டேன் எங்கள் அப்பா என்னை நல்லபடியாக வழியும் காட்டினாங்க இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு டாக்டரு படிக்கணும்னு ஆசை இருந்தது சரி ஓகே நம்ம டாக்டரு வேணாம் ஏ எதோ எதோ வேறு எதாச்சும் படிப்போம் நம்ம வீட்டில் தான் அமௌண்ட் இல்லையேன்னு நான் ஓகே அப்படின்னு சொல்லி அக்சப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு அப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னாரோ அந்த கோர்ஸை நான் எடுத்து அதுக்கப்புறம் நான் படித்தேன் படித்து முடிச் படித்து முடித்துட்டேன் முடித்ததுக்கு அப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டாரில்ல நம்ம நம்ம அப்பாவை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்புறம் வேலைக்கும் போனேன் வேலைக்குப் போனதுக்கு அப்புறம் எங்கள் அப்பாவை வந்து பார்த்துக்கிட்டேன் எங்கள் அம்மாவையும் பார்த்துக்கிட்டேன் என் பாப்பாவுக்கு மேரேஜும் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு மேரேஜுக்கும் நான் தேடிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையை நான் இப்படி தான் தீர்மானித்தேன்